அண்ணா ஸ்பாட் ரெப் ரெஸ்டாரெண்ட்டுங்களா இப்போது சாயந்தரோம் ஆர்டர் பண்ணி இருந்திங்களேண்ணா இப் நைட்டுக்கு வேணும்ன் சொல்லிட்டு ஆர்டர் ஆ அந்த நாலு சவரும்மா மன்ச்சூரியன் ரெண்டு தந்தூரி அப்புறம் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே ஐஸ்கிரீமோட சேர்த்து வாய்ங்கி போனீங்ணா ஆ என்னோட ஆர்டர் தாங்கணா ஆ வந்துருச்சுங்ணா இது விஜய் தான் வந்து கொடுத்தான் ஆனால் அது வந்து ஆர்டர் வேற மாரிருக்குங்ணா நான் கேட்ட மாதிரி இல்லை பார்த்தீங்கன்னா உள்ள நான் நாண் ரொட்டி தான் இருக்குது நாண் ரொட்டியும் கிரேவி மாதிரி தான் இருக்குது நான் பே பண்ணது என்னமோ ஆயிரத் ஆயிரத்தி இரநூத்தி முப்பதுருபா பே பண்ணிணேன் ஆனால் இது என்னமோ ஐநூறுக்குள்ள தான் வருமாட்டிருக்குது அது நான் கேட்டதே இப்போ நான் கேட்ட பொருளே வரலிங்ணா ஆ என்ன பண்ணுறதுங்ணா இங்கே வேற இங்கே பர்த்டே பார்ட்டிக்கு தான் இங்கே ரெடி பண்ணுணதே இங்கே பங்க்குல இருக்கோம் வேலையில இருக்க பசங்களோட ரெடி பண்ணுறதுக்குதான் வெயிட் பண்ணிட்ருக்கோங்க இந்நேரத்துக்கு வந்து மறுபடி மாத்தறதுனால் என்னங்கணா கொஞ்சம் பணமாவது ரிட்டன் பண் அனுப்பிட்டிங்கனா நாங்கள் வேற இடத்துல ஆர்டர் பண்ணிக்குவோங்கணா ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு கரெக்ட் தாங்ணா ஆனால் நான் கொடுத்ததே சாயந்தரோம் முன்ன அப்போ அப்பயே கொடுத்துட்னே ரொம்ப நேரம் ஆயிடுச்சே நான் என் பேர் சொல்லி தான் கொடுத்தேன் எப்புவுமே ரெ ரெகுலராக வாங்கிற பையன்தான் ஆமாங்கணா சே ஆனாலும் எனக்கு இங்கே டைம்க்கு இங்கே வந்து சேரலிங்லே நாங்கள் இது இது இது அடுத்த அடுத்த இடத்துக்கே அடுத்த கடைக்கே நாங்கள் ஆர்டர் போடலானுருக்குறோம் கரெக்ட்தாங்கணா ஃபுட் வேஸ்ட்டாகுந்தான் ம் சரி ஓகே பார்த்து பண்ணுங்க இன்னொரு தடவை மறுபடியும் இந்த மாதிரி ரிட்டன் போடுகிற மாதிரி வச்சிக்காதிங்கண்ணா சே இப்போது கொண்டு வருவீங்களா இப்போ ரெடியாக இருக்குதுங்களா இல்லைங்களா ஓ மாற்றி எடுத்துட்டு வந்துட்டாங்களா ரெடியாக இருந்துதான் மாருத்தி மாற்றி எடுத்துட்டு வந்துருக்காங்க சரி ஓகேங்கண்ணா சொல்லியிருங்கண்ணா அந்த பையன்கிட்ட கொஞ்சம் ஆர்டரு நம்பர்லாம் பார்த்து எழுதி வைய்ங்கணா சே கொண்டு வர சொல்லுங்க இதை நான் இது ரிட்டன் வாய்ங்கோங்கண்ணா இது இப்போ நாங்கள் வச்சி இருக்கிறத சர்ணா தேங்க்ஸுங்ணா